பறவையெலாம் பார்க்க பலவிதம் சிட்டுக்குருவி எங்கூட்டில் வந்து கூடு கட்டும் முகம் பார்க்குற கண்ணாடியில் வந்து கொத்திக்கிட்டே இருக்கும் உள்ளே ஒரு சிட்டுக்குருவி தெரியுமா முகம் பார்த்துதுனா அது கொத்திக்கிட்டே இருக்கும் எங்கூட்லையே இருந்துக்கிட்டே அது தீனி எல்லாம் எங்கள் வீட்டில் ரைஸு அரிசி வைப்பாங்க கம்பு சோளம் தீனி எல்லாம் வைப்போம் தின்றுக்கிட்டு சாப்பாடு தேடி சிட்டுக்குருவி எங்கூட்லையே தங்கி கூடு கட்டி தங்கியிருக்கும் அது கூடு கட்டுறக்காக அட்டை பெட்டி எல்லாம் மாட்டியிருப்போம் அதே நேரத்தில் கிளி கொய்யாப்பழத்த கொத்தி திங்க வரும் கிளி கொய்யாப்பழத்துக்கு கொத்தும் மயில் வந்து நெல்லை காட்டில் வயலில் கடலைய போக்குவரத்து நெல் இதெல்லாம் நோண்டி நோண்டி திங்கும் நாங்கள் நாயை வெச்சு முடுக்கி விடுவோம் ஓடிப்போயிடும் திருப்பி வரும் இந்த பக்கம் ஓட்டினமுன்னா அந்த பக்கம் வரும் அந்த பக்கம் ஓட்டினா இந்த பக்கம் வரும் அதே போல் மைனா வந்து கூடுக்கட்டாத பறவை மைனா வந்து கூடு கட்டாது ஆனால் முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கும் வேறு கூட்டில் தான் போய் முட்டை விட்டு குஞ்சு பொரிக்கும் அதுக்கு சொந்தமாக கூடு கட்டாது அதேபோல காக்கா டெய்லி காலையில் அஞ்சு மணி அஞ்சரைக்கெல்லாம் குளிச்சுடும் செம்பூத்தும் அப்படித்தான் அதேபோல் தூக்கணாங்குருவி ஆனால் குருவிகள் பலவிதமாக இருக்குது ம மயில்னால் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் தோகையை விரிச்சு வெயிலில் ஆடாது மேகமாக இருந்ததுன்னா காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேகமாக இருந்ததுனா தோகையை விரித்து ஆடும் ஆடுறதை பார்த்துக்கிட்டு ரசிக்கலாம் அதே நம்ம கிட்ட போனால் தோகையை மூடிக்கிட்டு ஓடிடும் ஆண் மயில் மட்டும்தான் தோகையை விரித்து ஆடும் பெண் மயில் தோகை கிடையாது விரித்து ஆடாது அது மாதிரி மயில் கிளி புறா புறா வந்து நிறைய புறா வந்து வரும் வந்து இருக்கும் அரிசி கம்பு சோளம் இதெல்லாம் வாசலில் காற்றுல காய போட்டுருந்தோம்னால் வெயில்காக காய போடுவோம் அது வந்து கொத்தி கொத்தி திங்க பார்க்குறது அழகா இருக்கும் அதுபோல எல்லா பறவையும் செம்பூத்து மைனா குருவி எல்லா பறவையும் கழுகு வரிச்சாளி இது மாதிரி பல பறவைகளை பார்க்க கொடுத்து வைக்கணும் பார்க்க ஆசையாக இருக்கும் வரிச்சாளியெல்லாம் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கோழிய இது தூக்கணும்னா ஒரே தூக்கா தூக்கிட்டு ஓடியே போயிடும் பார்க்கவே கண்ணில் பார்க்கவே முடியாது அதேபோல எந்த பொருளையோ கீழே மேயுற பொருள் ஏதாவது ஒரு சின்ன பொருளாக தூக்குற மாதிரி வெயிட்டாக இருந்ததுனா பறவை ஒடக்கான் மிருகம் ஏதாவது போனால்கூட வரிச்சாளி தூக்கிடும் அதேபோல பிராந்து கழுகு அது மாதிரி தான் கோழிக்குஞ்ச தூக்கிடும் வரிச்சாளி தூக்கிடும் கோழி இந்த பறவை எல்லாம் பார்க்க அழகா இருக்கும் புறா மைனா எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் செம்பூத்தும் அப்படித்தான் இருக்கும் மயில் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கே சிட்டுக்குருவி வீட்ல கூடு கட்டினா நல்லது வீட்டில் கூடு கட்டி குருவி வாழ்ந்தாலே கோடி நன்மைங்கிறான் வீட்டில் சிட்டுக்குருவி கூடு கட்டுறது அவ்வளவு நல்லதுங்க கூடு கட்டி அது குஞ்சு பொரித்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து சின்ன குஞ்சாக தான் இருக்கும் அது வந்து வளர்ந்து போக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அது குஞ்சு பறக்கறதுக்கு அப்போ சேர்ந்தாப்புல மொத்தமாக பறக்க முடியாது கொஞ்சம் தூரம் பறக்கும் இறங் கீழே உக்காந்துக்கும் கொஞ்சம் தூரம் பறக்கும் கீழே உக்காந்துக்கும் அப்படிதான் சிட்டுக்குருவி பறக்கும் பெரிய குருவி ஆயிட்டா அது பாட்டுக்கு பறந்து ஓடி போயிடும் எங்கூட்டில் சிட்டுக்குருவி அஞ்சாறு குருவி நாங்கள் வளர்க்குறோம்

பறவை எல்லாம் வந்து பார்க்க போ பிடிச்சு கூண்டில் போட்டா அழகா இருக்காது அது பறக்கிறது ரசிக்கிறதெல்லாம் பறக்க காட்டில் பார்த்தா நல்லா அழகா இருக்கும்